நான் லாஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் ஷாம்பு வாங்கிருந்தேன் அது வந்து காஸ்ட்டுக்கு தகுந்த குவான்டிட்டி வந்து அந்த பேக்கில் இல்லை அப்புறம் அது அந்த பேக்கேஜு வந்து அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அது கெமிக்கல் ஃப்ரீ ஷே ஷேம்புனு சொன்னாங்க ஆனால் அது அ ஆக்சுவலி அதில் கொஞ்சம் கெமிக்கல் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் ஹேர்ஃபால் வந்து எனக்கு அது ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு